நான் வந்து மாடியில் தான் தோட்டம் வச்சுருக்கேன் மாடியில் தோட்டம் வச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச செடி ரோஸ் செடி அது ஏன் பிடிக்கும் அப்படின்னா அந்த ஃப்ளாரிவுடன் அந்த ஃப்ளார் கலர் அந்த ரெட் ரோஸ் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் மாடியில் தோட்டம் வச்சுருக்கோம் மாடியில் தோட்டம் வச்சு அங்கே ரோஸ் வளக்கிறோம் மல்லிகைப்பூ செடி அப்புறமா கத்திரிக்காய் வெண்டைக்காய் அது மாதிரி மாடி தோட்டத்தில் நிறைய செடிங்கள்லாம் அறுவடை செய்கிறோம் நாங்கள் டே டு டே பூச்செடி அப்பறம் அதுக்கெல்லாம் நாங்க எவ்வளோ கஷ்டபடுறோம் அதுக்காக உரம் வாங்கி உரம் வாங்கி வைக்கிறோம் அது செடி வளர்றத்துக்கு தண்ணிர் டெய்லி ஊத்துகிறோம் அப்பறம் அந்த செடிலாம் எப்படி காய்ஞ்சிப் போனால் ரொம்ப மனது கஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி கத்திரிக்காய் செடி மல்லிகைப்பூ செடி ரோஸ்ஸு அப்பறம் ரோஸ்ஸு ஜாஸ்மீனு வெண்டைக்கா அப்பறம் கொத்தவரங்கா செடி அது மாதிரி நிறையா செடி வளக்கிறோம் அப்பறம் சோற்றுக் கற்றாழை அது மாதிரி செடி வளக்கிறோம் நிறைய மூலிகை செடி வளக்கிறோம் அது மாதிரி செடிலாம் வளக்கிறப்ப ரொம்ப பெனிஃபிட்ஸாக இருக்கும் ஏன்னா மூலிகை செடிலாம் அதிகமாக வளக்கிறப்போ நமக்கு ஏதாச்சும் ஒரு பெனிஃபிட்ஸ் ஆகும்ல அதிகமாக மூலிகை செடிலாம் வளக்கிறப்போ இப்போ நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு உடம்பு சரியில்ல அப்படின்னா நம்ம போய் வெளியே போய் எதுவும் வாங்கிக்க வேணாம் இப்போ மாடியில் இருக்கிற துளசி துளசி அப்பறம் ஓம எலை அதுமாதிரி இலையெல்லாம் வச்சு கஷாயம் போட்டு குடித்தா வெத்தலை அது மாதிரிலாம் நம்ம இருக்கிற நான் இதில் எதுவும் காய்க்காது தான் ஆனாலும் எனக்கு நம்மளுக்குனு ஒரு ஆசை இருக்கும் மாடி தோட்டலாம் அழகாக வளர்க்கணும் மாடி தோட்டனா இப்படி பண்ணணும் மாடி தோட்டனா இப்படி பண்ணணும்னு அது அளவுக்கு இப்போ கொல்லை இல்லாதவங்கள்லாம் மாடி தோட்டம் வைக்கிறாங்க ஆனால் மாடி தோட்டந்தான் இப்போ ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக போய்ட்ருக்கு மாடி தோட்டத்தில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னா ரொம்ப அதிகமா என்ன நம்ம எஃபெக்ட்ஸ் போட்டா தான் நம்மளுக்கு எல்லாம் வரும் இப்போ நான் ஒரு செயல் செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு அதிகமான எஃபெக்ட் போடணும் எஃபெக்ட் போட்டால் தான் நமக்கு பெனிஃபிட்ஸாக எல்லாம் கிடைக்கும் நம்ம எதுவும் செய்யாமல் அமைதியாக இருந்தால் எப்படி கிடைக்கும் அதேமாதிரி தான் மாடி தோட்டம் நம்ம மாடியில் ஒரு தோட்டம் அமைக்கிறோம் அப்படின்னா அதுக்காக நம்ம பெனிஃபிட்ஸ் போடணும் அது நம்ம எதுவும் பாத்துக்காமல் அப்படியே விட்டுவிட்டோம் அப்படின்னா மாடி தோட்டமும் வராது ஒன்றும் வராது இப்போ நம்ம அதுக்காக எஃபெக்ட்டு இப்போ ஒரு வேளை அதில் ஒரு பூச்சி வைக்கிது அதுக்காக நம்ம மருந்து அடிக்கணும் அதுக்காக நம்ம சாயில் ரெடி பண்ணணும் அதுக்கு நிறைய உரம் வைக்கிணும் அதுக்கு நம்ம எல்லாம் பண்ணணும் எனக்கு பிடிச்ச செடி ரொம்ப ரோஸ் செடி தான் அந்த ரோஸ் செடிதான் நான் என் கார்டன் ஃபுல்லாக வச்சுருக்கேன் ஏன்னா அந்த ரோஸ் செடி அழகாக இருக்கும் அது தண்ணிர் ஊற்றி அதை பாதுகாத்து அதேமாதிரி தான் ஒரு நாள் என் ரோஸ் செடி காய்ஞ்சி போய்டுச்சி அதில் உட்காந்து செம்ம அழுகை எங்கள் அம்மா ஏம்மா அழுகிறனு கேட்டாங்க இல்லை ரோஸ் செடி இது மாதிரி காய்ஞ்சி போய்டுச்சு அப்டின்னவொடனே சரி அது நம்ம பாத்துக்கறதுல தான் இருக்கு அப்படிங்கிறப்ப தான் எனக்கே புரிஞ்சிச்சு நம்ம டெய்லி அதனால் அதுக்கு டே டு டே டெய்லிக்கும் தண்ணிர் ஊற்றணும் நம்ம எப்படி சாப்பாடு வயிற்றுக்கு போடுறோம் அதேமாதிரி அதுக்கும் டே டு டே தண்ணிர் ஊற்றணும் என்ன பண்ணுறது நல்லா கார்டன் நல்லா ஸ்பேஸ் ஃபுல்லாக இருக்கிற இடத்துல நிறைய செடி வச்சு நிறையா வளர்த்தா நமக்கு எல்லாம் பெனிஃபிட்ஸாக இருக்கும் இப்போ ரோஸ்ஸு மல்லிகைப்பூ கத்திரிக்காய் பெண்கள்னாலே மோஸ்ட்லி பூ தான் மல்லிகைப்பூ முல்லரும்பு எல்லாம் மல்லிகைப்பூ சந்தன முல்லை நிறையா பூல்லாம் நம்ம வளக்கிறோம் வளர்த்து வீட்லேயே கட்டி அழகாக தலையில் வச்சிக்கிறோம் அதே மாதிரி தான் நல்லா கார்டன்லாம் சூப்பராக நம்ம செய்யணும் செஞ்சால் தான் செம்மையாக இருக்கும்